ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து சோசியல் சயின்ஸு அந்த வரலாறு எல்லாமே படி அதில் வந்து ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி சிவிக்ஸ் அதாவது நான் தமிழ் மீடியம் எனக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு முடியாது வரலாறு குடிமையியல் புவியியல்னு படிப்போம் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் வந்து அப்போலாம் ஒரே நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் அந்த ஆண்டுகள்லாம் எப்படி இந்த அந்த அளவுக்கு மெச்சூர் மைண்ட் இருக்காது அதாவது நிறைய அந்த ஆண்டுகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சிக்குற மாதிரி ஏதோ கட்டாயத்தின் பேரில் மெமரி பண்ணி அதை பரீட்சைக்கு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சிலதை சில விஷயங்கள படிப்போம் நிறைய விஷயங்கள் முகலாயர்கள் படிச்சிருக்கோம் அது கொஞ்சம் அது தான் கொஞ்சம் மைண்ட்ல இருக்குது மற்றபடி பாடத்திட்டத்தில் வைக்கணுங்கிறது அது எதையுமே வந்து ரி ரிமூவ் பண்ண இந்த ஒரு படத்தில் கூட விஜய் சொல்லுவார் அதாவது அசோகர் மரத்தை நடுறார் அது நட்டார் அதெல்லாம் வைக்க அதெல்லாம் கூடாது நீங்கள் ச தமிழக அரசிய இந்திய அரிசியலமைப்பு சட்டம் தான் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அப்படி சொல்லக்கூடாது அதாவது அந்த வரலாறு எல்லாமே தெ வரலாறும் படிக்கணும் அதன் கூடவே இதை படிக்கணும் அப்படி தான் சொல்லணும் அதை எடுத்துட்டு இதை வைக்கக்கூடாது வரலாறும் இருக்கணும் அடிப்படை அர இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தான் கொண்டு போகணும்